எங்கூர்ல எல்லா விதமான வெள்ளாமையும் பண்ணுறாங்க பக்கத்தில் வந்து காட்டில கரும்பு நெல் சோளம் காய்கறிகள் அனைத்து காய்கறிகளும் போட்டுறாங்க இப்போ க நெல் போட்டால் ஒரு ஆறு மாசத்தில் அறுவடை பண்ணுறாங்க மழை காலத்தில் வந்து கரும்பு போட்டுடுறாங்க வருஷத்துக்கு வெள்ளாமைன்னு குச்சியும் அதிகமா வைக்கிறாங்க குச்சும் ஆறு மாசத்தில் வந்து வெள்ளாமை விளையிறதுனால குச்சி கிலங்கும் வைக்கிறாங்க அப்புறம் ஆடி மாசத்தில் அவரை போடுறாங்க அப்புறம் வந்து நிறைய காய்கறிங்கிறதனால மல வெங்காயம் அதிகமாக வைக்கிறாங்க எங்கள் ஏரியாவில் அதிகமாக வெங்காயம் தான் அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க வெங்காயம் வந்து மூணு மாசத்தில் அறுவடை பண்றதனால வெங்காயம் தான் வைக்கிறாங்க தக்காளி அப்புறம் வெங்காயம் குச்சிக் கிலங்கு வெண்டக்காய் கத்தரிக்கா பாவக்காய் அனைத்து காய்களும் உடனே போடுறாங்க தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால ஏரி பக்கமாக இருக்கிறதுனால அதிகமாக காய்கறிகள் அதிகமாக எல்லா காய்கறிகளுமே விளையிது கிலங்கு வகையிலையும் போடுறாங்க நிறையா குச்சி கிலங்கு சக்கரவள்ளி கிலங்கு இதெல்லாம் ஆடி மாசத்தில் இது பண்ணுறாங்க தைமாசத்தில் வந்து கரும்பு பனி கரும்பு இதெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் கரும்பு ஏதாவது போடுறாங்க நிறைய வந்து அதிகமாக வந்து காய்கறிதான் அதிகமாக எங்கள் ஏரியாவில் நிறையா உற்பத்தி பண்ணுறாங்க முள்ளங்கி கத்தரிக்கா வெண்டக்காய் அவரக்காய் புதினா கீரை வகையில் அனைத்து வகை கீரை சிறுக்கீரை கொத்தமல்லி புதினா அப்புறம் பொன்னாங்கன்னி கீரை அப்புறம் மிளகா தக்காளி கீரை அவரை பீன்ஸு தட்டைப்பயிறு அவரை எல்லா அனைத்து காய்கறிகளுமே அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க